எங்கள் மாநிலத்தை பற்றி மக்கள் தெரிந்துக்கொள்ள வேண்டியது பழமையான மொழி தமிழ்மொழி அந்த தமிழ்மொழியில எங்கே போனாலும் நல்ல மொழின்னால் தமிழ்மொழிதான் தமிழ்மொழியை கத்துக்கிட்டோம்னா நம்ம எங்கே வேணாலும் போயிக்கலாம் எங்கே வேணாலும் இது பண்ணிக்கலாம் எல்லா நாட்டில இருந்து இங்கே வருவாங்கள் இங்கே வந்து எங்கள் தமிழை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறான் வெளிநாட்டிலாம் வந்துங்கூட எங்கள் தமிழ்மொழியை பார்த்து கொஞ்சம் கத்துக்கிட்டு போய் நல்லாவும் எங்களைவிட அவங்க இன்னும் நல்லாவே பேசுகிறாங்க அந்தமாதிரியான மொழி தமிழ்மொழி கலாச்சாரம் சலாச்சாரம் நிறைய இருக்குது அதில் முக்கியமாக ஒன்னுன்னால் ஸேரீ கட்டுறது நாங்கள் ஸேரீ கட்டுறத பார்த்துட்டு அவங்க வந்து இங்கே எங்களை பார்த்துட்டு எங்களை மாதிரியே ஸேரீ கட்டி அழகாக நாங்கள் உங்களை போலவே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இங்கே இருக்கிறவங்களை பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்கள் அந்தமாரிருக்கு அடுத்து தமிழ்நாட்டில சிறந்தது இயல் இசை நாடகம் உணவுன்னு பார்க்க போனால் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்தமாதிரி எல்லா வகையும் இருக்குது அது தென்னிந்திய உணவில் வந்து எ அங்கே எல்லாருக்குமே பிடிச்ச உணவு எல்லா நாட்டிலியுமே இது கிடக்கும் இட்லி தோசைன்றது எல்லா நாட்டிலியுமே இப்போ கிடக்கமாரி எல்லா இங்கேருந்து போகிறவுங்களும் அதே பின்பற்றாங்கள் அது ஒன்று நிறைய பேர் புனித யாத்திரை போகிறாங்க புனித யாத்திரைல எனக்கு தெரிஞ்சு முக்கியமானது திருப்பதி சிதம்பரம் திருப்பதி வந்து வைஷ்ணவத் தலம் செ சிதம்பரம் வந்து நடராஜர் சிவன் தலம் இது ரெண்டுமே நல்லா ஃபேமஸானது திருப்பதிக்கு போய்ட்டு வந்தால் திருப்பம் வரும்னு சொல்வாங்கள் சிதம்பரம் வந்து தில்லை நடராஜர் ஆடிய இடம் அது வந்து அது அடுத்து விளையாட்டில வந்து கிரிக்கெட் இருக்குது கபடி இருக்குது கொக்கோ இருக்குது க கால்பந்து இந்தமாதிரி நிறைய இருக்குது அப்புறம் விழாக்கள்னு பார்க்கும்போது புத்தாண்டு தீபாவளி பொங்கல் ந முக்கியமானது இது அப்புறம் கார்த்திகை தீபம் அதுமாதிரி நிறைய இருக்குது அதில் அதில் வந்து பொங்கல்ல வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு ம இது மாடு காளை மாட்டை அது விரட்டுவாங்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காளை அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தமிழ்நாட்டில அது எல்லாரும் போய் பாப்பாங்கள் அதை மாட்டை பிடிச்சி நம்ம இது பண்ணோம்னா அதுக்கு பரிசு கிடைக்கும் அது வந்து இப்போ ஒரு பாரம்பரியமாக அது ஒன்று நடக்குது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காளைன்னு சொல்லி